ஹலோ சார் ஜான்சனோட அப்பாவா நாங்கள் ஸ்கூல்லேருந்து பேசுகிறோம் சார் சார் இந்த டெஸ்ட் பேப்பர்லாம் அங்கே அனுப்பி வச்சேன் பார்த்தீங்களா எப்படி நல்ல மார்க் சுமாராக மார்க் எடுத்துருக்கானா படிக்கவே மாட்டக்கான் சார் என்ன என்ன செய்யலாம் இருக்குது சார் டியூஷன்லாம் இருக்குது சார் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தனி தனியாக சு ஹிந்தி டியூஷன்லாம் இருக்குது சேர்த்து விட்றீங்களா எல்லாமே கம்மி தான் சார் எல்லாமே கம்மி தான் ஆமாம் எக்ஸ்ட்ராக கோர்ஸ் இருக்கே கபடி க்ரிக்கெட்லாம் எக்ஸ்ட்ராக ஸ்போர்ட்ஸுலாம் இருக்குது சார் ஸ்போர்ட்ஸ் சார்

நான் சொன்னால் கேட்கவே மாட்டக்கான் சார் நீங்கள் சொன்னாங்காட்டி கேட்பான்னு பார்த்தா யாரு சொன்னாலும் கேட்க மாட்டக்கான் அவன் சரி சார் நான் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கிறேன் அவன் மேல பேரன்ட்ஸ் மீட்டிங் நடந்துச்சி எதுக்கு வரல நீங்கள் இல்லை சார் நெக்ஸ்ட் வீக் ஒரு பேரன்ட் மீட்டிங் இருக்குது அதுக்காண்டி கண்டிப்பாக வரீங்களா அப்படியா சார் ஓகே சார் ஆ ஓகே சார் தேங்க்யூ சார்